மீன் பிடிக்க போறத்துக்கு மீன் க போகிறவங்க இங்கேயிருந்து போகும்போது அவங்களுக்கு தேவையான உணவு உணவுப் பொருள் தண்ணி அதே மாதிரி போட்டுக்கு டீசலு வலை என்னென்ன அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோவையும் அது இப்போ எத்தனை நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் எத்தனை நாள் இருக்கிறாங்களோ இருக்கப் போகிறாங்களோ அது ப்ளான் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்கான உணவுப் பொருள் தண்ணி மேற்கொண்டு இது ஐஸு எல்லாம் எடுத்துப்பா எடுத்து ரெடி பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் போட்டில் ஏற்றி எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி போகும்போது கடவுள் நம்பிக்கை அவ்வளோ தான் அதை போய் ஒரு அவங்க கோயில் கோயிலில் போயிட்டு ஒரு சாமியை கும்பிட்டு அது என்ன அந்த எல்லாத்தையும் சேர்ந்து சாங்கிய சம்ப்ரதாயங்களெலாம் அதை செஞ்சுக்கிட்டு தான் அவங்க போவாங்க அது தான்